இங்கே வந்து கல்வி சம்மந்தமாக இங்கே யாரும் சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது எந்த பத்திரிகையும் கிடையாது எந்த விளம்பரமும் கிடையாது இங்கெலாம் அவங்க அவங்க அந்த அது டீவியில பார்த்து இல்லை அவங்களாக தேடி போய் அப்படியே படிச்சிக்க வேண்டியது தான் இங்கே வா இங்கே வந்து செய்திகள் பத்திரிகைகள் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து கிராமத்தில் கிடையாது அவங்க அவங்க அவங்க வழியை பார்த்து அவங்க அவங்க முன்னுக்கு வர வேண்டியது தான்